ஆ ஹலோ ஆ ஆமாம் எஸ் சொல்லுங்கள் நீங்கள் யார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரி ஓகே இல்லை இல்லை சார் உங்கள் பையனை பற்றி உங்கக்கிட்டே நிறைய சொல்லணும்ன்ட்டு இருந்தேன் நான் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி எப்போது வருவீங்க இல்லை உங்கள் பையன் அடங்க மாட்றான் தினைக்கும் ஸ்கூ கிளாஸில் வந்து உக்கார்ந்தாலே பேசிக்கிட்டே இருக்கான் பொண்ணுங்கக்கிட்டே மட்டும் தான் பேசுகிறான் அதுவும் இல்லாமல் பசங்கக்கிட்டே கூட பேச மாட்றான் பசங்களை போட்டு அடிச்சிடுறான் ஆ உனா மண்டையை அடித்து ஒடைச்சிட்றான் அடிச்சுட்டு பொண்ணுங்க கூடயே தான் சுத்திட்டு இருக்கான் ஒழுங்காக படிக்க மாட்றான் சயின்ஸு இல்லை ஒழுங்காகவே படிக்க மாட்றான் சார் அவன் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க சயின்ஸில் சார் நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லாதீங்க நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ் வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் படிக்கிற வேலை அவங்களோடது வேணும்ன்னா உங்கள் ப உங்கள் பையனை வேணுனா அடிக்கவா நான் வேணுனா எவ்வளோ வேணுனாலும் அடித்து தான் சொல்லி கொடுக்கவா ஓகேவா நீங்கள் அதை கேட்க மாட்டீங்கல்ல நீங்கள் அதை கேட்க மாட்டீங்கல்ல எவ்வளோ அடித்து வேணுனாலும் சொல்லி கொடுக்கலாம்ல உங்கள் பையனை சரி ஓகே சார் சரி ஆ சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் சார் இனிமேட்டு வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னான் பையன் என்னை அடித்தாங்க டீச்சர் அடித்தாங்க அப்படிலாம் சொன்னான்னா கேட்கவே கூடாது சார் இந்த கேள்வியை நாங்கள் இனிமேல் சொல்லிட்டீங்கல்ல நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் நான் அவனை படிக்க வெச்சிட்றேன் மேக்ஸில் அவன் மார்க் எடுக்க எடுக்கிறது என்னோடய பொறுப்பு மேக்ஸில் தான் சார் வீக்காக இருக்கான் அவன் மேக்ஸில் உக்கார்ந்தாலே தூங்கிடுறான் சார் பெஞ்சில் படுத்து தூங்கிடுறான் சார் மேக்ஸில் சரி இப்போ மீட்டிங்குக்கு இப்போ மீட்டிங்குக்கு உங்களால் எப்போ வர முடியும் ரெண்டு நாள் முன்னாடியே நான் வந்து கூப்பிடுங்கனு சொல்லி வெச்சிட்டனே உங்கள் பையன்ட்ட சொல்லி அனுப்பிட்டேனே இன்னுமா கூப்பிடாம இருக்கான் சரி ஓகே நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிவிட்டேன் சார் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் சார் எல்லோத்துக்கும் ஆமாம் சார் கூப்பிட்டு வாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் உங்கள் பையனை கண்டித்து வையுங்க அவனோடய நடவடிக்கைலாம் சரியில்லை இந்தமாதிரிலாம் பண்ணிவிட்டு இருக்கான் அவன் சரி ஓகே சார் தேங்க்யூ சார்